எங்கள் பகுதியில பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்ல ஆறு இருக்குங்க நிறைய பேர் ஃப்ரீ டைம்ல போய் ஆத்தில் போய் குளிச்ட்டு வருவாங்க சம்மர் லீவ் எல்லாம் ஆச்சின்னா போதும் எப்பவுமே நிறைய பேர் ஆத்தில் தான் இருப்பாங்க அப்பறம் நிறைய பேர் தாயம் விளையாடுவாங்க பொழுதுபோக்குக்கு சாயந்தரம் நேரம் ஆச்சின்னா போதும் எல்லாரும் உக்காந்து ஜாலியாக தாயம் ஆடுவாங்க கேரம் போர்டு ஆடுவாங்க அப்புறோம் சின்ன பிள்ளை சைக்கிள் ஓட்டுவாங்க அப்புறோம் வந்து எதனால் புது படம் போட்டாங்கன்னா போய் தேட்ரல போய் குடும்பத்தோடு போய் நறைய பேர் தேட்ரல போய் படம் பார்த்துட்டு வருவாங்க இதுமாதிரி எதோ ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும் ஜாலியாக இருக்கும் சாயந்தரம் ஆனால் போதும் தாயம் ஆடிகிட்டு நிறைய கூட்ட சேர்ந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சிரிச்சிட்டு சண்டை போட்டுட்டு அதை அப்பறம் நிறைய சின்ன குழந்தைங்க சைக்கிள் ஓட்டிட்டிருப்பாங்க அங்கே அவங்க கூட பேசிட்டு இருக்கிறது ஒரு பொழுதுபோக்கு தாங்க ஆனால் ஆறு பக்கத்தில் இருக்கிறனால எல்லாத்துக்கும் கிடைக்காத நம்ம போய் எப்பவுமே ஆற்றில் குளிக்கிறது ஆனால் எங்களுக்கு வந்து ஆற்று பக்கமாக இருக்கிறனால அதுவும் ஒரு பெனிஃபிட்டாக எங்களை நாங்கள் நாங்கள் நினைக்கிறோம்